டான்ஸ் டான்ஸ்சுனு சொன்னாலே எல்லோருக்குமே பிடிக்கும் சின்ன பசங்கள்லேந்து பெரியவங்க வரைக்குமே டான்சுனாலே எல்லோருமே பிடிக்கும் விரும்பி பார்ப்பாங்க ஸோ அந்த மாரி சின்ன வயசுலேந்தே டான்ஸ் ஆடுறத பார்த்து தான் நான் எனக்கும் டான்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சினு கூட சொல்லா ஸ்கூ ஸ்கூலில் வேல் அந்த மாரி பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ்லா நிறையாவே ஆடியிருக்கேன் ஸோ டான்ஸ் அப்படினு சொல்லிப் பார்த்தாலே வந்து நிறைய விசயங்கள் நம்ம கற்றுக்கலாம் குச்சிப்புடி இருக்குது பரதநாட்டியம் இருக்குது கரகாட்டம் இருக்குது ஃபோக் டான்ஸ் ஸோ டான்சுனு பார்த்தாலே நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்குது ஸ்கூலில் நல்லா டான்ஸ் ஆடுவோம் அந்த மாரி கால்லேஜ் டான்ஸ் கால்லேஜ்லேயும் டான்ஸ் ஆட எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு டான்ஸ் அப்படினு சொல்லிப் பார்த்தாலே சும்மா ஸ்கூல் லெவல் கால்லேஜ் லெவல் மட்டும் ஆடாமல் ஒரு டிவி ஷோ அந்த மாரி நிறைய இதில் கலந்துக்கிட்டு நானும் ஒரு ப்ரைஸ் வாங்குனோம் எல்லோருக்கும் தெரியனும் டான்ஸ் அப்படினு சொல்லி பார்க்கும் போது ஸோ இவங்க இப்படி டான்ஸ் ஆடுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய லைஃப் இருக்குது அந்த மாரி எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கும் அந்த மாரி எனக்கும் கனவுங்கள்லாம் இருந்துச்சு ஸோ நான் ஆடுன ஒரு டிவி ஸோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நானும் அதில் வின் பண்ணி எல்லோருக்குமே பப்லிசிட்டியக போகணும் ஒரு ஆசை எனக்கு இருக்குது